சிவகங்கையில் பார்த்தோன்னா வந்து ஃபேமஸான புட் ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா வந்து செட்டிநாடு சாப்பாடு தான் சொல்லுவாங்க செட்டிநாடு ஃபுல்லாகவே செட்டிநாடு செட்டிநாடு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் சாப்பிட்டது இல்லை பட் வந்து இங்கே வந்து நிறையா ஹோட்டலில் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும் செட்டிநாடு ஹோட்டலாக இருக்கும் அங்கே போயி சாப்புடல்லாம் அதை வந்து நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து மசாலா வந்து ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சதுனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இது ஒரு கல்ச்சர்னு கூட சொல்லலாம் கலாச்சாரத்தை இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னாடிலருந்து அது செட்டிநாடுங்கிறது ஒரு பெருமையை சேர்த்தது தான் அந்த காரைக்குடி சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாடுமே நல்லாயிருக்கும் நல்லா சமைப்பாங்க அதோடு அந்த மசாலாஸ்லாம் வந்து அவங்களே ஓனாக செய்கிறனால அந்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின் சொல்லுவாங்க அவங்க அந்த மசாலாலே அவங்களுடைய கைப்பக்குவம் தெரியும் அது சாப்பாட்டிலியே அப்படின் கூட சொல்லுவாங்க நிறையா பேரு அது வந்து நல்லஜொரு செட்டிநாடு ஃபுட்டெல்லாம் நிறையா கிடைக்கும் நல்லா சாப்புடல்லாம்